ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க சரி சரிங்க ஆ ஓக் ஆ நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க பார்த்து பண்ணிக்கலாம் ஓகேங்க ஓகே ஓகேங்க ஆ பண்ணிக்கலாங்க அந்த இடத்துல நிறையா அப்பார்ட்மெண்ட்ஸெலாம் இருக்குது அந்த அங்கு தனி வீடுனாலும் அதுவும் இருக்குது எதுனாலும் பார்த்து பண்ணிக்கலாம் அது வரும்ங்க ஒரு ஃபிஃப்டீன்லருந்து ட்வெண்ட்டி தௌசண்ட்குள்ளே வரும்ங்க ஆ ஆ அந்த அந்தமாதிரி இல்லைங்க அட்வான்ஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபிப்டீன்ந்த் தௌசண்ட் மந்த்லி தர மாதிரி இருக்கும்ங்க அதெல்லாமே நல்லா இருக்கும்ங்க மெயின் ஏரியா தான் அது அதனால நல்லாயிருக்கும் ம் ஓகேங்க ஆ பக்கத்துலேயே நல்ல ஸ்கூல் எல்லாம் இருக்குங்க ம் பிரச்சின இல்லை பக்கத்துலேயே நல்ல ஸ்கூல் இருக்குது மார்கெட்டும் இருக்குது எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க அந்தமாதிரில அந்தமாதிரியெலாம் எதுவும் கிடையாதுங்க அந்தமாதிரிலாம் கிடையாது ஆ ஆமாங்க அதெல்லாம் நம்ம இஷ்டம் தாங்க நீங்கள் ரெண்ட் பே பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாமே உங்கள் இஷ்டம்ங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் ரெண்ட் கூடவே எல்லாமே ஆடாகிடும்ங்க ஆ ஆமாங்க வா வாட்டர் வாட்டர் ஈபி எதுவுமே பிரச்சின இல்லைங்க எல்லாமே ரெண்ட் கூடவே சேர்த்தே கொடுத்தடுறோங்க கொடுத்தடுலாங்க ஆ ஆனால் அஞ்சாந்தேதிக்குள்ளே ரெண்ட்டு மட்டும் எல்லா மந்தும் கரெக்டாக பே பண்ணிடணுங்க அது அதை ஹவுஸ் ஓனர்கிட்டேயே டைரெக்டாக டீல் பண்ணிக்கலாங்க அது ஒன்றும் பிரச்சின இல்லை ஹவுஸ் ஓனர்கிட்டேயே டீல் பண்ணிக்கலாம் ஆ அதுதான் ஹவுஸ் ஓனரும் நல்லமாதிரிதாங்க பார்த்து பண்ணிக்கலாங்க எல்லாம் தெரிஞ்சவங்கதான் எல்லாம் அப்படிங்களா அப்பார்ட்மெண்ட் மாதிரி வேணாங்களா ஓகேங்க ஓகேங்க தனியாக தனியாக கூட இப்போ நிறையா வீடு இருக்குதுங்க பார்த்து பண்ணிக்கலாம் ஆ அந்த மாதிரிதாங்க மெயின் சிட்டி தான் அது அந்த மாதிரிதான் இருக்கும் ஆ சரிங்க குழந்தைங்க விளையாடுற மாதிரி பார்க்கு வயதானவங்க இருந்தால் வாக்கிங் போகிற மாதிரி இடம் அந்த மாதிரி கூட நிறையா இருக்குதுங்க ஆ ஹான் ஆ கரெக்ட்டு தான் கரெக்ட்டு தான் பார்க்கு தியேட்டரு அதுக்கப்புறம் ஏர்போர்ட் கூட இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டுதான் இருக்காங்க மெயின் ஏரியா தான் எல்லாமே இருக்குதுங்க ஆ இருக்காங்க நீங்கள் வேண்ணா அவங்கள்கிட்ட பேசிக்கலாம் எவ்வளோ என்ன ஏதுன்ட்டு நீங்கள் கூப்பிட்றத பொறுத்துங்க அ ஆள் இருக்காங்க நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வந்துடுவாங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க இல்லை அது நீங்கள் பார்த்துக்கிறதுதாங்க ஹவுஸ் ஓனர் கிட்டே கேட்டுக்கலாங்க அது ஆமாங்க ஆமாங்க ஓகே அவ்வவோளோதானங்க ஓகேங்க ஷோர் ஆ ஓகேங்க ஓகேங்க நான் பார்த்துட்டு கூப்பிடுறேங்க உங்களுக்கு ம் கண்டிப்பாங்க ம் கண்டிப்பாக கண்டிப்பாங்க நான் பார்த்துட்டு கூப்பிடுறேங்க ம் ஓகேங்க ஓகேங்க ஓகே ஆ இந்த நம்பருக்கு நான் உங்களுக்கு டென் டேஸில் கால் பண்ணுறேங்க கண்டிப்பாக வீடெல்லாம் இருக்குதுங்க அது அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் குடி போய்விட்டு கொடுத்தா போதும் ஒன்றும் பிரச்சின இல்லைங்க ஓகே தேங்க்யூங்க